என்ன தான் பாரம்பரியமாக விவசாயங்கிறது இன்னும் எங்கூரில் நடைமுறையில் படுத்திக்கிட்டு தான் இருக்கோம் பார்க்கப் போனிங்கன்னா ஒரு தண்ணி விட்டுட்டு அதுக்கப்பறம் தழைங்கள் எல்லாம் அள்ளி கொட்டுவோம் அதில் அது வேப்பிலை மற்ற மாதிரி தழைங்கள் எல்லாம் அள்ளி கொட்டி அது நல்லா ஊற வச்சு மாட்டு சாணம் இருக்கு பார்த்திங்களா அந்த மாட்டு சாணத்தை ஒரு வந்து அதை அள்ளி கொண்டாந்து கொட்டி அதை உரமாக்கி அதையே நாங்கள் பழைய கலப்பையோட மாடை கட்டி அதுக்கு தான் நாங்கள் வந்து நல்லா சுத்தமாக ஆழத்துக்கு எடுத்து எடுத்து இப்போலாம் கூட எல்லாம் அள்ளி கொட்டிடுறாங்க நாங்கள் அப்படி செய்யறது இல்லை நாங்கள் தழைகளை போட்டும் இந்த மண் உரம் மீதி இருந்த சாம்பல் உரங்கள் இதெல்லாம் அள்ளி கொட்டியே அந்த விவசாயத்தை நிலத்தையே வந்து அப்படியே மாற்றி வச்சு திருப்பி ஏலு கடையை விட்டு சுத்தமாக நல்லா கழுவி விடுவோம் கழுவி விட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த நெல்லு எல்லாம் வந்து இப்போ அங்கே அந்த காலத்து நாங்கள் மூட்டை கட்டி உருட்டி தான் வச்சுருப்போம் அதை நல்லா அது அடுத்த வருஷத்துக்கு தேவைன்னு வச்சுக்கிங்கன்னு அந்த நெல்லை தான் நாங்கள் வந்து பயன்படுத்துவோம் பயன்படுத்தி வைக்கிறப்போ வந்து விவசாயம் நல்ல முறையில் இருக்கும் அதாவது எந்தவொரு கெமிக்கல் இல்லாம அதுக்கப்புறம் தான் வந்து உரங்கள போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது அந்த வேப்பிலை உரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கறனால இந்த பூச்சி பூண்டுகள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்புறம் அந்த செஞ்சு விட்டுருனும் இன்னைக்கு காலத்துல எல்லாம் மாறி இருக்கு இருந்தாலும் நாங்கள் வந்து அந்த காலத்து முறையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அறுப்பருக்கறது அருவா வச்சு நாங்கள் தான் அறுப்பருக்க செய்வோம் அங்க வண்டி எல்லாம் கிடையாது களை எடுக்கறது எல்லாத்தையுமே ஆட்கள் வச்சு தான் அப்போ செஞ்சிகிட்டு இருந்தோம் அப்போ முறைப்படி செஞ்சிகிட்டே இருப்போம் அதனால் வந்து அதிகம் மக எங்களுக்கு வாயு வருமானம் இல்லைன்னாலும் ஆரோக்கியமாக இருக்கும் அது தான் இங்கே எங்களால் இப்பதைக்கு அது தான் எங்களால் சொல்ல முடியும்ன்னு நினக்கிறேன் இன்னைக்கு உள்ள முறையே வேறு தான்